ஹலோ ஆ நியூட்ரிஷியன்ங்களா ஆ டாக்டர் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பார்த்துட்ருந்த பேஷண்ட் சித்ரா பேசுகிறேன் ஆ ஆமாம் டாக்டர் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால நேராக வர முடியல சரி அதான் ஃபோன் பண்ணி என்னாங்குறதை கேட்டுகலாம் தான் பண்ணேன் ஆ இந்த தண்ணியிலே நிற்கிறது சும்மா இந்த காலெல்லாம் ஒருமாதிரி வெடிப்பு வெடிப்பா கிளம்புது டாக்டர் ஃபங்கள் மாதிரி கிளம்புது பித்த வெடிப்போட சேர்த்து அதேமாதிரியே வருது ஒரு மாதிரி பூஞ்சை தொற்று மாதிரி வருது அது பித்த வெடிப்பாக பூஞ்சை தொற்றான்னு தெரியலை என்னென்னு ஆ அதுலேயே தான் வரமாதிரி இருக்குது அதான் சாப்பிட்டுட்டு தான் டாக்டர் இருக்கேன் நடுப்பர கொஞ்சம் விட்டேன் அதனால நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால கூட அதுமாதிரி வருதோ என்னமோ போல் என்னென்னு தெரியலை ஆமாம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ம் ம் ம் ஆமாம் ரொம்ப வீக்காக அந்தமாதிரி இந்த பல்லெல்லாம் வேறு வெள்ளை வெள்ளையாக ஒருமாதிரி இருக்கமாதிரி இருக்கு ரொம்ப டார்க்கிஷ்ஷாக ம் ம் கொஞ்சம் கண்ணுக்கு கீழ கருவளையம் கருவளையம் எல்லாம் வருது ஆ ஆ அது டெய்லியும் வாரத்துக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சில சமயம் மறந்துருது இந்த ஊருக்கு போகறது இந்த பிள்ளைங்கள ஸ்கூல்க்கு கிளப்புறது அதில் மறந்துருது அது தான் வேறொன்னும் இல்லை டாக்டர் சரி வேறென்னென்ன ஃபாலோ பண்ணணும் கேட்கறதுக்கு தான் அடிச்சேன் ஃபோன் அடிச்சேன் நேராக வர முடியலன்னு ஆ ஆ ஆ

சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் ஆ ம் ம் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் ஆமாம் ஆமாம் ம் ம் சரி டாக்டர் சரி சரி டாக்டர் சரி அப்புறம் நான் நேரம் இருந்துச்சுன்னா நான் வந்து நேராகவே பார்க்குறேன் என்னென்ட்டு ஆ சரி டாக்டர் ஆ ரொம்ப நன்றி டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் ம்